மூடநம்பிக்கைன்னு சொன்னால் பூனை குறுக்க போனால் சகுனம் சரியில்லம்பாங்க அந்த மாதிரில்லாம் அதெல்லாம் பெரிய மூடநம்பிக்கை தான் பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் யாரும் மக்கள் அதெல்லாம் நம்பாமல் நம்பக் கூடாது அவ்வளோதான் இதில் என்னத்தப் போய் நம்பி அது யாரும் யாருக்கும் எதுவும் செஞ்சிர முடியாது அப்படி செஞ்சிர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யாருமே யாரோடய வாழ்க்கையுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது